ஹலோ ஸ்விகிங்களா சார் சார் ஒன்னுமில்ல சார் நாங்கள் வந்து அடுத்த வாரத்தில் ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருக்கோம் அடுத்த வாரம் நாயித்துக்கிழம அது ஒரு இரநூறு பேருக் கிட்ட சாப்பாடு வேணும் ரெடி பண்ண முடியுமா சார் என்ன ஹோட்டல்லேருந்து சார் நீங்கள் சாப்பாடு ஸ்பெஷல் ஐட்டம் ரெடி பண்ணி தருவீங்கள் என்னென்ன ஹோட்டல்னு எனக்கு லிஸ்ட் அனுப்சீங்கன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னென்ன சாப்பாடு மெனு இருக்குது என்னென்ன ரேட் இதெல்லாம் நீங்கள் எனக்கு லிஸ்ட்டு சொன்னிங்கன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட்ரு பண் உங்களுக்கு ஆட்ரு பண்ணலாம் சார் ஒரு இரநூறு பேரு கிட்ட சாப்படண்ணும் சார் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேலைக்குமே வேணும் சார் அன்னைக்கு காலையில கொஞ்சம் டிஃபன் ஒரு நூறு நூற்றம்பது பேர்த்துக்கு லஞ்ச் வந்து இரநூறு பேர்த்துக்கு கண்டிப்பாக வேணும் அது அது ஒரு பிரியாணி வெஜ் பிரியாணியோ இல்லை வந்து நாண்வெஜ் பிரியாணி வெஜ்ல வந்து ஒரு நூற்றம்பது பேர் நாண்வெஜ்ல ஒரு ஒரு ஐம்பதுக்கு மேக்ஸிமம் நான்வெஜ்ஜூ அதிகமாக அவாய்ட் பண்ணுவாங்கள் அவாய்ட் பண்ணுவாங்கள் ஸோ அதனால் நான்வெஜ்ஜூ ஐம்பது பேர்த்துக்கு இருந்தால் போதும் அடுத்து நைட்டு டின்னருக்கு வந்து நூறு பேர்த்துக்கு சார் ஒரு இரநூறு பேர் கிட்ட வருவாங்கள் சில பேர் நூறு பேர் கிட்ட வந்து நைட்டு அங்கேயே தங்கிருப்பாங்கள் அதனால் வந்து ஒரு முந்நூறு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு வேணும் சார் நீங்கள் கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணிடுவீங்களா எந்த ஹோட்டல்ல ஃபேமஸ்ஸோ என்ன ஸ்பெஷல் ஃபுட் ஐட்டம் இருக்கோ அது நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டிங்க அப்படின்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆட்ரு பண்ணி விட்டிருவேன் சார் பண்ண முடியுங்களா எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லிட்டிங்கன்னா கூட எனக்கு ரேட் ப்ரைஸ் ரேட்டோட லிஸ்ட்டு அமௌண்ட்டோட சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் உங்களுக்கு புக் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து அவங்க சாப்பாடு வந்து எங்களுக்கு டெலிவரி பண்ணிடலாம் சார் தேங்க்யூ சார் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் சார் அட்ரஸ் அனுப்பிசி விட்றேன் உங்கள் நம்பருக்கு வாட்ஸப் நம்பருக்கு